முதலெல்லாம் இந்த தொலைபேசி வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபோனே ஃபோனே கிடையாது யாருமே இந்தமாதிரி பேசிக்காமல் அப்படியெல்லாம் இருக்கமாட்டாங்க தொலைபேசி எப்போ வந்ததோ குடும்பத்தில் இருந்து தனியாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒற்றுமையே கிடையவே கிடையாது ஏன்னா தொ தொலைபேசி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆளுக்கொரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபோனு வாங்கிகிட்டு ஆளுக்கொரு மூலையில் போய் உட்காந்துட்டு அவன் அவன் இன்ஸ்டா வாட்ஸ்அப் அந்தமாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் யாருமே குடும்பத்தில் ஒற்றுமையாக உட்காந்து ஒரு ச எல்லாரும் என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கனா ஒரு ஆறுமணிக்கு மேலேனா ஏழு மணி அப்படின்றப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டில இருக்க பெரியவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவச்சி ஒரு இடத்துல உட்காந்து எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படினு சொல்லி பரிமாறி எல்லாத்துக்கும் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலனு தெரிஞ்சிக்கிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க அப்போலாம் ஒற்றுமையாக உட்காந்து ஒற்றுமையாக சாப்பிடுவாங்க ஆனால் இப்போது அந்த சாப்பிடணுன்ற விஷயத்தயே எல்லாரும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க